அண்ணா முருகேசன் அண்ணா நான் மோகன் பேசுகிறேன் அண்ணா நம்ம ஃபோன் ஒன்று இங்கே தண்ணியில் விழுந்துருச்சுண்ணே அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி தரணும் கொஞ்சம் கீழே விழுந்த வேகத்துக்கு டிஸ்ப்ளேவும் ஒடைஞ்சி போச்சு தண்ணிலேயும் உள்ளே போய் நல்லா உள்ளே தண்ணி போய்ருச்சி அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்தர்லாமா இல்லைப்பா ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் நேற்று விழுந்துச்சு விவோ ஃபோனு எடுத்து இப்போ அரிசிக்குள்ளே போட்டு வெச்சுருக்கேன் தண்ணிலாம் வர்றத்துக்கு தண்ணி கொஞ்சம் வடிஞ்சவிட்டு எடுத்துட்டு வந்து தர்றேன் அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றிங்களா இல்லை இல்லை ஆன் பண்ணல அதான் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்கனு தான் நான் ஆன் பண்ணலை தண்ணி இருக்கும்போது ஆன் பண்ணக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு அரிசிக்குள்ளே போட்டு வெச்சுருக்கேன் அதனால் தண்ணி எல்லாம் இழுத்துடும் நான் சாய்ந்தரமாக எடுத்துட்டு வர்றேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கொடுங்க இல்லண்ணா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தாண்ணா இந்த பையன் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டாண்ணா எடுத்து கீழே டமார்னு கீழே போட்டு மேலேருந்து கீழே விழுந்து அது குடத்துல தண்ணி இருந்துச்சு அதுக்குள்ளே உள்ளே விழுந்துருச்சு அது தண்ணிலேயே விழுந்துட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து விளையாண்டுட்டே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சுச்சி சரின்ட்டு உடனே எடுத்துட்டு போய்விட்டு ஆஃப் பண்ணி அப்படியே ஆஃப் ஆகிருச்சு அப்டியே விழுந்த வேகத்துக்கு அதனால் அப்படியே கொண்டு போய்விட்டு தண்ணி எல்லாம் தொடைச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் வெச்சுருந்தேன் அப்புறம் வெச்சுட்டு அப்புறம் இப்போ அரிசிக்குள்ளே போட்டு வெச்சுருக்கேன் இப்போ அது இப்போ அது தெர்லண்ணா இந்த பையன் எவ்வளோ நேரம் கழித்து எடுத்தான்னு தெரில நானும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தேன் அப்புறம் ஃபோனு உள்ளே வெச்சு விளாண்டுட்ருந்தான் தண்ணிக்குள்ளே க போட் ஓட்டிட்டுருந்தான் அதுக்கப்புறம் தாண்ணா பார்த்துட்டு சரி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வெச்சுட்டு தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்றம் இந்த அரிசி பைக்குள்ளே போட்டு வெச்சுருக்கேன் தண்ணி வடிஞ்சிரும்ன்னு சொன்னாங்க அதை இப்போ எடுத்துட்டு வர்றேன் அது ம் மேலே டிஸ்ப்ளேவும் ஒடைஞ்சி போச்சு அது டிஸ்ப்ளேலாம் எவ்வளோ வருது இப்போ

ம் சேரிண்ணா சேரிண்ணா சேரிண்ணா ம் சேரிண்ணா சாய்ந்தரம் ஃப்ரீயாக இருப்பிங்கல்ல எடுத்துட்டு வரவா ஆ சேரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா